அம்பானின்ற ஒரு தொழில் அதிபர் இருக்காருங்க அவரு வந்து ஜியோன்ற ஒரு ஃபோன் வந்து அறிமுகப்படுத்துனார் அதில் வந்து சிம் ஃபிரீ அதே மாதிரி ஃபோன் நெட்டுக்கு நீங்கலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுத்தாரு இதனால் பட்டி தொட்டிலருக்கிற ஆடு மாடு மேக்கிறவங்க கிட்டலாம் ஜியோ ஃபோன் இருக்கு அதனால எல்லாரும் ஈஸியாக ஃபோன் வாங்கிட்டாங்க அது ஒரு நல்லது பண்ணார் அதே மாரி கல்வியில எடுத்துக்கினிங்கள்னா நடிகர் சூரியா அவர் வந்து அறம்ன்ற கட்டளை ஒன்று நடத்தி வந்தார் அதாவது பிளஸ் டூ படிச்சிவிட்டு மேற்கொண்டு படிக்க முடியாத வசதியில்லா பசங்களுக்கு வந்து அவங்க டிரஸ்ட்டு மூலம் பண உதவி பண்ணி இன்னும் கூட படிக்க வச்சிட்டே இருக்கார் அவரு அது ஒரு நல்லது பண்ணாரு அவரு அதே மாரி தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்றுட்டு இந்த பெண்களுக்கு வந்து நகரப்பேருந்தில் கட்டணம் இலவசன்னு அறிவிச்சார் இதனால் பெண்களுக்கு எவ்வளோ வேலைக்கு போகற பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா வசதியாயிடுச்சு ஏன்னா இப்போ போனாங்கன்னா அதாவது பஸ் சார்ஜ் கொடுக்குனும் இப்பலாம் பஸ் ஃபேரே கிடையாது எங்கேருந்து வேலைக்கு போனாலும் நகரப்பேருந்து வந்துச்சுனா அதில் ஃபிரீயாகவே போயிக்கலான் அந்த ஒரு நல்லது பண்ணிருக்கார்